கல்லூரியில் படிச்சு பட்டம் வாங்குறனதுனால வந்துட்டு நல்லதான்னு கேட்கும் போது என் தங்கச்சி வந்து படிச்சால் அவளுக்கு வந்துட்டு படிச்சுட்டுருக்கும் போதே வந்து ஜாப் கிடச்சிது அவளும் வந்து ஜாயின் பண்ணா அது ஒரு நல்ல விஷயோ தான இப்போல்லாம் வந்து சு காலேஜ் பண்ணிட்ருக்கும் போதே வந்து இன்டெர்வியூ அட்டென்ட் பண்ணுறதெல்லாம் நல்ல விஷயோ தான் அது எல்லாருக்கும் அமையாது